திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து நாங்கள் பேசுகிறோங்க திருவண்ணாமலைல கிரிவலம் பெளர்ணமி பெளர்ணமி கிரிவலம் வந்தாக்கா ரொம்ப எது நினைச்சது நடக்கும் இங்கே குழந்த இல்லாதவங்கள் எல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த கொ கோயிலில் வேண்டின்னு வந்தாக்கா கண்டிப்பாக குழந்த பேறு இருக்கும் அப்படி குழந்த பிறந்தவங்கள்ல குழந்த பிறந்தது கரும்பில் யான கட்டி அந்த அண்ணாமலையார் மலையை சுற்றி வருவாங்க கிரிவலம் வரக்குள்ளே சுற்றி வந்து நாங்கள் கண்கூடாக கண்டிப்பாக பார்த்துருக்குறோம் இது மாதிரி எங்கே இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸுன்னு நாங்கள் அடிக்கடி பெளர்ணமி பெளர்ணமி நாங்கள் போய் மலை சுற்றிட்டு வருவோம் கண்டிப்பாக நினைக்கறது நடக்கும் அதுமாதிரி எங்கள் குழந்தைங்களுக் ம திருமணம் பண்ணுறக்கு இருந்தாக்கா கண் நிறைய அங்கே தான் திருமணம் எல்லாம் அங்கே தான் பண்ணுறாங்க அங்கே கோயில் ஒன்று இருக்குது சத்திரம் மண்டபம் இருக்குது நாங்க போய் பதிவு பண்ணிவிட்டு வந்தோன்னாக்கா ஒ கல்யாணம் பண்ணுறதுக்காக அங்கே தான் இப்போ நிறைய பேர் இப்போ வீட்டில் கல்யாணம் பண்ணுறதுக்கு சத்திரம்லாம் போகறது கிடையாது அண்ணாமலையார் கோயிலில் தான் கல்யாணமே பண்ணுறாங்க நித்யானந்தான்னு ஒருத்தர் இருந்தார் அவரு சின்ன வயசுல அங்கே தான் இருந்தார் இப்போ தான் கொஞ்சம் இடையில ஒரு எதோ ஒரு பிரச்சனையில் வெளியே கிளம்பிட்டாரு ஆசிரமம் எல்லாம் இருக்கும் கார்த்திகை தீபம் ரொம்ப பேமஸாக இருக்கும் அங்கே தீபம் மலை ஏறுவோம் மலை ஏர்றதுக்கும் மலை ஏறி சுற்றி வந்தாலே நல்லது தீபத்துக்கு கா லட்ச கணக்கான பேர் வந்து மலை சுற்றுறதுக்கு தீபம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க அண்ணாமலை நினைச்சி இந்த அவரை சுற்றி வந்தாக்கா நினைக்கறத்துலாம் நிறைவேரும்